ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு